எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் ஒரு பெரிய சர்ச் இருக்குது சர்ச்சில் முதல் முதல்லேலாம் கொஞ்சம் பேர் தான் வந்துகிட்டு இருப்பாங்க மதம் பார்த்துட்டு வர மாட்டாங்க ஆனால் அந்த காலத் அப்போ மாதிரி இப்போ இல்லை எல்லா மதத்துக்காரங்களும் வராங்க எல்லாம் ஒற்றுமையாக நாங்கள் என்ன ஃப என்ன விசேஷம் வைச்சாலுமே எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மனப்பட்டு தான் வைப்போம் எந்த ஒரு பாகுபாடும் இல்லை பிரச்சினைகள் வராது விழாவ ரொம்ப சந்தோஷமா எல்லா குடும்பத்துலேயும் குடும்பமாக தான் வந்து சந்தோஷமா கொண்டாடுவோம் எ தொடங்கிறதிலிருந்து முடிக்கிற வரைக்கும் எந்த பிரச்சினையும் வராது கோயிலில் அப்புறம் வெளிநாட்டுலேருந்து வந்தாலும் ஆச்சிரியப்படுகிற அளவுக்கு தான் இங்கே இருக்கும் எல்லா மதத்துக்காரங்களும் ஒற்றுமையாக இருப்பாங்க அங்கிருந்து வந்தாங்கன்னாலும் நாங்கள் நாங்கள் இப்படி தான் இருப்போம்னு அவங்களுக்கு சொல்லுவோம் அவங்களே நாங்கள் இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க